ஆ சார் ஆ சார் இங்கே வீடு எதுவும் இருக்கா சார் ஆ இல்லை சார் பார்க்கல அதுதான் பா வாடகைக்கு வீடு வேணும் இங்கே சொல்லியிருந்தாங்க பக்கத்தில் வீடு இருக்குதுன்னு ஆ ஆமாம் சார் பார்க்குறதுக்காக தான் சார் வர்றோம் ஆ திறந்து காமிங்க சார்

ஆ ஆ சார் வீடு வாடகை எவ்வளோ சார்

ஓ ஓ அப்படியா சார் வீடு இங்கே கீழே மெயிண்டனன்ஸ்க்கெலாம் ஆள் எதுவும் வருவார்களா சார் இல்லை நாங்களே தான் மெயின்டைனிங் பண்ணணுமா ஓ அப்படியா சார் அதுக்கு பதிலாக நாங்களே க்ளீன் பண்ணிக்கலாமா சார் மெயிண்டனன்ஸ் நாங்களே பார்த்துக்கலாமா ஓ அப்படியா சார் இ ம் சரி சார் இப்போ தான் என் ஹஸ்பெண்ட் ம் இப்போ தான் என் ஹஸ்பெண்ட் ஓ ஓ அப்படியா சார் இங்கே பக்கத்தில் பால் சொசைட்டி இருக்கா சார் பக்கத்தில் பால் சொசைட்டி இருக்கா சார் எனக்கு ரெண்டு பிள்ளைங்கள் இருக்கிறாங்க ஒன்று ஒன்றரை வயசு தான் ஆகுது ஒன்று நாலு வயசு ஆகுது ஸோ பால் டப்பாவில் பால் கொடுக்கணும் நான் பசும்பால் தான் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன் அதுதான் சார் மில்க் சொசைட்டி எதுவும் இருக்கா ஓ அப்படியா சார் ஆ பக்கத்தில் ஸ்கூல் எதுவும் இருக்குமா சார் என் பொண்ணை ஸ்கூலில் சேர்க்கணும்னா இப்போ தான் ரீசெண்டாக அவங்களுக்கு வேலை ட்ரான்ஸ்பெர் ஆகிருக்கு ஓ அப்படியா சார் ஆ சரி சார் சரி எத்தனை ரூம் சார் இருக்குது உள்ளே ஆ ஆனாலும் சிக்ஸ் மந்த்ஸ் ரெண்ட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் பேமெண்டு ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சார் ஒரு அஞ்சு மாத பேமெண்டு வச்சிக்கலாமே ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் அது ம் ஆமாம் இ இதுக்கு முன்னாடி இருந்த வீடும் த்ரீ தவுசண்ட் தான் சார் மேலே மாடி வீடெலாம் நல்லா இருக்குது ஆ அட்வான்ஸ் பேமெண்டு தான் கொஞ்சம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அட்வான்ஸ் பே பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒன் மந்த்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மந்த் அட்வான்ஸ் பே பண்ணிடு ஆ சரி சரி ஆமாம் சார் ஆ எங்களுக்கு இந்த ஊரும் புதுசு நாங்கள் இப்போ தான் வந்திருக்குறோம் சரி பக்கத்தில் இங்கே வீடு ரெண்டுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களேன்னு பார்க்க வரலாம்ன்னுட்டு வந்தோம் வீடெலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சார் இப்பவே அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கணுமா இல்லை எப்போது சார் ஓ அப்படியா சரி நான் இப்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ண கொடுக்குறேன் சார் அட்வான்ஸ் கொடுக்குறேன் நாளைக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு நாளைக்கு வீடு பால் காய்சிறோம் பால் காய்சிட்டு அதுலேருந்து ஒரு ஒன் வீக் கழித்து வர்கிறோம் சார் அப்போ தான் நாங்கள் அந்த ஊர்லேருந்து இங்கே வீடு ஷிப்ட் பண்ணி வர்றதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்

ஆ இல்லை சார் ஓ அப்படியா சார் சரி சரி ம்

அப்படியா சரி சரி ஆ இல்லை சார் இல்லை சார் ஆ ஆ சரி சார் ஆ தேங்க் யூ சார் ம் தேங்க் யூ